இயற்க்கை வளங்கள் அப்படினு நீங்ள்க பார்த்துக்கிட்டிங்கனாளே வயலும் வயல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடுகள் சார்ந்த இடமும் அப்படினு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த கூடிய எங்களுடைய இயற்கை வளங்கள் என்ன அப்படினு கேட்டுருக்கிங்க இதில் எங்களை சுற்றி உள்ள பகுதியில் இந்த போர்வெல் குடிநீருக்காக அந்த இயற்கை வளம் போல நாங்கள் அதன் மூலிமா பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் இயற்கை வளங்களில் எங்கள் ஊர்கள் அப்படினு பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் அப்படிங்குறது நிறையாவே இருக்கும் அது மூலிமா அதில் இருந்தும் நமக்கு நிறைய விஷயோம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பயனும் பட்டுட்டு இருக்குது